எங்கள் மதம் எங்களுக்கு எப்படி ஒரு ஆரோக்கியத்தை கற்றுக்கொடுக்குது அப்படினு பார்த்தீங்கனா நம்ம இப்போ நார்மலாகவே வந்து சொல்லுவாங்க ஏதாச்சு ஒரு வேளை வந்து நம்ம வந்து சாப்பிடாம இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் நம்ம நம்ம உடம்பு வந்து ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸாக இருக்கும் இம்பேலன்ஸாக இருந்துச்சுனால் அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் அது மாதிரி சொல்லுவாங்கள் இந்த மாதிரியும் இருக்கிறத வந்து நாங்கள் எப்படின்னா ஒரு ஃபாஸ்ட்டிங் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு இந்த நான் கிறிஸ்டியன்றதுனால் புனித வியாழன் புனித வெள்ளி அந்த டைமெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டிங் இருப்போம் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டிங் இருக்கிறதுனால இம்பேலன்ஸாக இருந்துச்சுனால் உடம்பு வந்து ஒரு மாதிரி பேலன்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கனா இந்த நாங்கள் ப்ரேயருக்கெல்லாம் போகிறதுனால என் மனதுக்கு வந்து ஒரு அமைதி நிம்மதியெல்லாம் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இந்த திவ்ய நற்கருணை ஆராதனைனு சொல்லிட்டு ஒன்று எங்கள் கோவில்லெல்லாம் பண்ணுவாங்கள் அது வந்து பார்த்தீங்கனா அந்த டைம்லெல்லாம் வந்து பார்த்தீங்கனா ஃபாதர் வந்து அந்த நற்கருணையானதை வந்து தூக்கிக்காட்டும்போது வந்து அப்போது வந்து அவர் சொல்வார் உங்களுக்கு என்ன வலி இருக்கோ அந்த இடத்தில் கை வெச்சு நீங்கள் வேண்டுங்கள் உங்களுக்கு வந்து கடவுள் வந்து சரி பண்ணி தருவார் அப்படினு சொல்லிட்டு கேட்பாங்க அதையும் மாதிரி இப்போ ஒருத்தவர்களுக்கு தலை வலி இல்லை முழங்கால் வலி வயிறு வலி அந்த மாதிரி அவங்கவங்க அவங்கள் கையை வெச்சு அந்த மாதிரி வந்து ப்ரேயர் பண்ணும்போது அவர்களுக்கு ஒரு ஒரு மனசில் ஒரு வந்து ஒரு பாஸிட்டிவ் கிடைக்கும் பாஸிட்டிவ் வைப் இது நம்மளுக்கு சரி ஆகிடும் ஒரு தன்னம்பிக்கை அவர்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு நிம்மதி அமைதி சந்தோஷம் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் ப்ரேயர் பண்ணும்போது தான்